நான் புதுசாக ஒரு ஒன் பிளஸ் சிக்ஸ் மொபைல் வாங்கினேன் அந்த மொபைல் பார்த்தா வந்து ரொம்ப நிறைய ஃபியூச்சர்ஸோடு இருக்குது மொபைலு அந்த மொபைலில் கேமரா கிளியரிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அதே மாதிரி வந்து ஃபோனோடய கெப்பாசிட்டி மெமரியை பார்த்தா ஒன் டுவென்ட்டி எயிட் ஜிபி கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஃபோனோடய கேமரா கிளியரிட்டி பார்த்தா பக்கவாக இருக்குது அவ்வளோ கிளியராக இருக்குது தென் வந்து இதோடய இன்னும் என்ன பேட்ரி பேக்கப் பார்த்தோம்னா டுவெல் அவர்ஸ் மேலே பேட்ரி பேக்கப் இருக்குது இதில் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதை மாதிரி வந்து இதில் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது தனியாக ஜாக் இருக்குது மொபைலோடய சார்ஜிங் பின் பார்த்தா சி டைப் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது ஈஸியாக ஷேர் பண்ணலாம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன் பார்த்தோம்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது யூஸ் பண்றத்துக்கு ரொம்ப ஈஸியாகருக்கு அதேமாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃபோன் வந்து டிஸ்ட்ரப் பண்ணாமல் இருக்க அந்த ஸென் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று நியூ ஆப்ஷன் இருக்குது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சர் இருக்குது அதேமாதிரி வந்து ஃபோன் வந்து டார்க் மோடுன்னு சொல்லி அந்த ஸ்கின் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குது அதுக்கு அப்புறம் ஃபோன் பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் வந்து ஃபோன் ஹீட்டாகிறதில்ல அதேமாதிரி ஃபோன் வந்து ப்ரைவசி நம்ம டேட்டாஸெல்லாம் வந்து யாரும் வந்து இது பண்ணாத மாதிரி செக்யூரிட்டி ப இது வந்து ஸ்டாங்காக இருக்குது